ராக் க்ளைம்பிங் நான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் போனது ஒரு வாட்டி தான் ராக் க்ளைம்பிங் அந்த ஃபஸ்ட் டைம் தான் அதுவுமே தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் போகும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கையெலாம் கொஞ்சம் காயமாச்சு ஏறும் போது ரொம்ப பயந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும் போது அவங்கலாம் சொன்னாங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க பயப்படாதடா ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் போக போக பழகிடும்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி சரி எல்லாரும் போயிருக்காங்களேன்ட்டு நானும் ஒரு தைரியத்தோடு ஏறிட்டேன் ஃபஸ்ட் டைம் ஏறும் போது பயமாக இருந்தாலும் பதட்டமாக இருந்தாலும் கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் ஏறிட்டேன் எப்படியும் ஏறுனதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துட்டு பாதி தூரம் அப்புறம் போக போக சரி நம்மளும் ஏறிடலாம்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு அந்த மாதிரி அதுலேருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் இன்னும் இருக்குது எனக்கு இப்பவும் நான் அந்த ஹிமாச்சலம் பிரதேஷ் சைட்லாம் போனோம்னால் ராக் க்ளைம்பிங் ட்ரை பண்ணுவேன் திரும்பவும் எனக்கு அது திரும்பவும் ஏறணும்னு ஒரு ஆசை இருக்குது ராக் க்ளைம்பிங் ஏறுறதில் வந்து பயம் இருக்க கூடாது கொஞ்சம் நம்மளால் முடியும் நம்மளும் நினைச்சோம்னா சாதிச்சிடலாம் அதில் ஏறி